சொல்லுங்க ப்ரோ ஆ ஆமாம் ப்ரோ ஆ அவைலபுளாக தான் ப்ரோ இருக்குது புதுசாக வாங்கினிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு செவன்டி நயன் தௌசண்ட் வரும் ப்ரோ ம் செகணென்ட்லேயும் இருக்குது செக்கனன்டில் வாங்கினோம்னா அது கொஞ்சம் எப்படியும் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் குள்ளே பண்ணி கொடுத்துர்றலாம் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிறது தான் நல்லது உங்களுக்கு ம் சரி ப்ரோ அதில் பேட்ரி பேக்கப் எப்படினா உங்களுக்கு ஹண்ட்ரட் குள்ளே இருக்கும் அது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது ஆனால் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அது பேட்ரி பவரு எப்பேயும் நூறு தான் ப்ரோ வரும் ஐ ஃபோனில் ஆனால் அதில் வந்து நீங்கள் அந்த பேட்ரியோட ஹெல்த்து மட்டும் குறையாம பார்த்துக்குணும் அது ஹெல்த்து குறைஞ்சிதுனா கூட நம்ம கடையிலேயே சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அது மினிமம் வந்து அது எப்படியும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டேஜ் வரைக்கும் இருக்க குறைஞ்சிதுனா அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படியும் வந்து நம்ம கடையிலேயே வந்து மாற்றிக்கங்க அது அதுக்கான ரேட்டு வந்து என்ன ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் பேட்ரி பவரு ஆனால் உங்களுக்கு இது எப்பவுமே ஒரு எப்படியும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு இந்த பேட்ரி பவர் நிற்கும் அதனால அது உங்களுக்கு பிரச்சின இல்லை லொக்கேஷன் தான ப்ரோ நீங்கள் கால் பண்ணுங்க ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோ நான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன் உங்களுக்கு நான் வேறு என்ன ப்ரோ இல்லை இல்லை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி ஐட்டம்ங்கிறனால ஐ ஃபோன் கம்பெனி ஐட்டமுமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் அந்த சார்ஜரு சார்ஜர் பிளஸ் யூஎஸ்பி எல்லாமே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு எல்லாம் கம்பெனி ஐட்டம் தான் அது நீங்கள் வெளியில் வாங்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரேட்டு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த செவன்டி நயன் தௌசண்ட் குள்ளையே இந்த சார்ஜர் ஒயர் எல்லாமே வந்துடும் பிளஸ் உங்களுக்கு வந்து அதில் பிளஸ் உங்களுக்கு அதில் டெம்பர் வந்து புதுசாகவே ரெண்டு இல்லை நம்ம கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து டெம்பரும் புதுசாக ஒட்டி கொடுத்துருவோம் அதனால பிரச்சின இல்லை கவரு கவரு உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கவரு இல்லாமல் உங்களுக்கு ஒரு அட்டாட் அட்டாச்சிடு கவரு ஒரு நல்ல கவராக மாட்டி கொடுத்துருவோம் வேறு என்ன ப்ரோ வேறு ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா ஆ சரி ப்ரோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அதே மாதிரி கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க ப்ரோ லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் வந்துடுங்க சரி ப்ரோ